தமிழ்நாட்டில் பொழுதுபோக்குக்காக நிறைய இடம் இருக்குது அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்னா சென்னையில் இருக்கற மால் நான் சொல்வேன் அதை வந்து பிவிஆர் மால்லு பிவிஆர் மால்லு மீன்ஸ் நம்ம சும்மா ஒரு ஷாப் பண்ணுறோம் அப்படின்னு கூடும் போகாமல் அதை நிறைய வியூ பண்ணுறத்துக்கே நம்ம போவோம் சும்மா ஒரு திங்க்ஸு வாங்க மாட்டோம் ஆனால் போயிட்டு அதை வ எடுத்து எடுத்து பார்த்துட்டு வந்துட்டுருப்போம் ஒரு ஸ் சென்ட்டும் இருக்கும் அதை எடுத்து சும்மா ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை அங்கே இருக்கற திங்க்ஸு இது நம்ம வாங்கலாம் இது இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கறது அதை அப்படியே நம்ம பார்த்தாலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுலேயே டைம் போயிடும் அந்த மாதிரி சும்மா போயிட்டு அடே ஏசி காற்றுட்டு வாங்கி வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரில்லாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பென்சர் ப்ளாசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சு மோஸ்ட்லி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் வந்து ஈவினிங் ஆனாலே நல்ல ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ரிலாக்ஷேஷனா இருக்கும்

கிட்ஸுக்கு நல்ல கொஞ்சம் விளாட்ற மாதிரி கொஞ்சம் அவங்களும் விளாண்டுட்ருப்பாங்க நம்மளுமே ஒரு பக்கம் நம்மளோடய ஒர்க்கு இல்லை படிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்கலாம் நம்ம மானு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுல்லலாம் நிறைய தஞ்சாவூர் உள்ள போனிங்கன்னா பாரம்பரிய உணவுலாம் இருக்குது அங்கே வந்து சும்மா போயிட்டு நம்ம ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு ஏதாவது புதுசாக நம்ம பார்க்கணும் புதுசாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அங்கே போய் டைமும் ஸ்பென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டும் வருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி மோஸ்ட்லி இந்த அந்த அந்த புரட்டாசி மாசம் அந்த மாதிரி ஆனாலுமே கோவிலுக்கு எல்லோருமே கிளம்பிடுவோம்ல ஸோ அந்த மாதிரி போகும் போது பார்த்தீங்கன்னா அங்கே லட்டு ஃபேமஸ்ஸு அதுவுமே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எது ஃபேமஸுன்னா அர்ச்சனா ஹோட்டல் அதை விட்டால் ஹோம் டவுனு நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிங்க் ட்ரிங்க் பண்ணுறது அதுக்காக மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து போவாங்க க்ளபுக்கு அடுத்தது அசஸ்மெண்ட் பார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நம்ம ஒரு இந்த வெயில் டைம்மாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நிறைய அந்த தண்ணி இருக்கற ப்ளேஸா தான் போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு நினைப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம்மு இந்த குயின்ஸ் லேண்டு ஸோ இந்த மாதிரி இடம் எல்லாமே நிறைய நம்ம போயிட்டு டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நல்ல இடமாவும் இருக்குது